ஆயுர்வேதா சித்தா பற்றி ஹோமியோபதி இப்போ வந்து அதெலாம் பற்றி தெரியும் ஓரளவுக்கு இங்கிலிஷ் மெடிசனை வாங்கிறத விட இதுக்கு வந்து நல்லா பெட்டரா இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு தடுமன் பிடிக்கும்போது ஆவி பிடிக்கிறது அங்கே ஒரு இது வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் எப்புவுமே அந்த ஆவி பிடிக்கறத்துக்காகவே உள்ளூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சித்தா செக்ஷன் தனியாக இருக்குது அதில் போய் ஆவி பிடிப்போம் அப்பறம் இந்த நீர் கடுப்பு அந்த வயிறு வலி அப்படி வரவங்களுக்கு நீர் மூலிகை குடிநீர்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க அந்த சூரணம் அந்த டேபு மாத்திரைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்பறம் கால் வலி உள்ளவங்களுக்கு எப்படின்னா இந்த சூட தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க அந்த தைலத்தை வீட்டில வாங்கிட்டு வந்து அதில் சூடம் போட்டு அது கால் வலிக்கு ஓத்தடம் கொடுத்தன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதனால் நிறைய பேர் போவாங்க நாங்களும் போவோம் அது நல்லாவே கேட்கும் அதாவது எந்த பக்கவிளைவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவோம் அப்புறோம் அந்த காய்ச்சல் விச காய்ச்சல் வந்ததுன்னா அவங்க வந்து விஷ குடிநீர் கசாயம் அப்படின்னு தருவாங்க அந்த கஷாயம் அது வந்து ரொட்டீன்னா தர்றதனால அந்த கஷாயம் குடிக்கிறதுக்கும் நாங்கள் போவோம் அது எந்த ஹெல்த் நம்மளுக்கு எதோ வந்து வந்த வேற சைட் எஃபெக்ட்டு எதுவுமே வராத படி இருக்கிறதுனால அந்த இதுக்கு போகிறதுக்கு நாங்கள் விரும்புவோம் கண்டிப்பாக அது ஒரு நல்லாத்தான் இருக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும் இப்போ சில டைம்ல வந்து எதாவது ஒரு இதுக்குதுன்னா அலர்ஜி அப்படின்னா ஒரு இங்கிலிஸ் மெடிசன் எடுத்தோன்னா அதில் வந்து தூக்கம் தூக்கம்மாக வரும் இப்போ இந்த சித்தா மெடிசன் அப்படின்னு எடுத்தோன்னா அவ்வளோவா தூக்கம் வராது வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால போவோம்